ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருந்தோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீடி ப்ராஜெக்ட்டு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டூல் வந்துட்டு டூல் ப்ராப்ளம் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டூல் ப்ராப்ளம் சரி பண்ணோம் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூசர்ஸ் ப்ராப்ளம் அப்புறம் யூசர்ஸ் ப்ராப்ளமும் நாங்கள் சரி பண்ணோம் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளைண்ட்டே வந்துட்டு எங்களுக்கு ஜாப் தரல உங்கள் ஃபைல் வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணாங்கள் ஸோ அதெல்லாமே சரி பண்ணோம் இந்தமாதிரி நிறைய பிரச்சனை வந்துச்சு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலே அந்தமாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதெல்லாம் சமாளிச்சுதான் வந்துட்டு அந்த வே அந்த ஜாப்பே நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டூல் ப்ராப்ளம் அப்பறம் வந்துட்டு யூசர்ஸ்ஸு அப்புறம் கிளைன்ட்டு குவாலிட்டி இந்தமாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் பண்ணிதான் நாங்கள் அதுக்கு அந்த ஜாப்பை முடிக்கிறோம்